ஆ அ ஐயா ஐயா நல்ல ஒரு பக்தர்கிட்டே உங்கள் நம்பர் வாங்கினேன் உங்களை பார்த்துருக்கேன் ஆனால் உங்கள் நம்பர் இல்லை அதனால் வந்து சரி நமக்கு இந்த விரதம் இருக்கிறது வந்து எப்படின்னு கடை பிடிக்கிறது தெரியலை இல்லைங்க ஐயா அது புரியாது சரிங்க இப்போது அந்த சஷ்டி விரதங்றாங்க அது எப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கனா பரவாயில்ல

ஆ சரிங்க இப்போ பேஷண்ட்டலாம் இருந்தாங்கலாம் ஒரு நேரம் விரதம் இருந்தால் போதுமா இல்லை மூணு நேரமும் இருக்கணும்மா ஆ ஆ சரிங்கய்யா சரிங்க ஆ சரிங்கய்யா சரிங்கய்யா சரி அதுதான் சரி உங்ககிட்ட கேட்டேன் உங்களுக்கு தெரியன்னாங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க உங்களை வந்து பார்க்கறேன் சரிங்க